இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கக்குள்ள தோர தோட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒரு தோட்டக்கலை மாதிரி பண்ணலாம் ப பண்ணால் என்ன என்ன பண்ணலாம் நம்ம இயற்கையாக நம்ம என்னன்ன பண்ணணும் நம்ம வந்து கீரையோ பழங்களோ இல்லை நம்ம என்ன தேவையோ பூக்களோ நமக்கு தேவையான நம்ம பூஜைக்கு தேவையான பூக்களை பண்ணலாம் இதை வந்து ஒரு பொழுதுபோக்காக பண்ணலாம் நம்ம வந்து எங்கேயும் வெளியே போகாது இப்போ வந்து நம்ம வந்து அங்கே போன பொழுது வெளியே போனால் நம்மளுக்கு அவ்வளோ செலவாகும் இவ்வளோ ச செலவாகும் ஒரு பெ பெட்ரோலையும் ஒரு உடல் அலைச்சல் எல்லாமே நிறையா இ இருக்குது இது போனால் நம்ம நிறைய செலவுக்காகும் நம்ம பட்ஜெட்டும் நம்ம பிரச்சனையாக இருக்கும் நம்ம எதனா ஒரு பொழுதுபோக்காக நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இது ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம வீட்டிலையே வந்து இயற்கையாக உரம் உரம் தயாரிக்கலாம் இயற்கை உரம் தயாரித்தோம்னா நமக்கு தே அந்த இயற்கை உரங்கள் நம்ம இயற்கை நல்ல ஒரு மருந்து நல்ல உணவு நமக்கு கிடைக்கும் நல்ல உணவு கிடைச்சா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ய இன்னொரு விஷயம் என்னென்னால் நம்ம வந்து உடல் எக்சஸைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு வீட்டில் சோம்பேறித்தனம் இல்லாத மாதிரி நம்ம இது பண்ணலாம் அதே மாரி நம்ம பார்க்ககுள்ள நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம குழந்தைகளும் நம்மளுடைய கலந்துக்கிட்டு இது மாதிரி செய்யலாம் இது மாதிரி பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம தே இயற்கை உரம் செய்கிறோம் அதுவும் செய்கிறோம் இது பார்த்துட்டு நம்ம அடுத்தவங்களும் இது மாதிரியே பண்ணுவாங்கனுட்டு ஒரு ஊக்கவிக்கலாம் இது மாதிரி பண்ணுங்கள் பண்ணுன்னால் இது மாதிரி நம்மளுக்கு வந்து இது மாதிரி நல்ல விஷயங்களா கிடைக்கும் நல்ல ஒரு காய்கறி கிடைக்கும் நல்ல ஒரு பழங்கள் கிடைக்கும் இது மாதிரி பண்ணுங்கள் அப்படின் சொல்லி அவங்களும் நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன தோ நமக்கொரு பொ பொ பொழுதுபோக்கு நம்ம வந்து எங்கேயும் போக வேண்டியதில்லை நம்ம ஒரு டிவி பார்க்கறது நம்ம டிவி பார்த்து சீரியல் பார்த்து சினிமா பார்த்து நம்ம வந்து ஒரு பொழுதுபோக்கைக வந்து நாம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அந்த பொ அதுக்கு நம்ம வந்து பொழுதுபோக்குறத்துக்காக நம்ம வந்து என்னன்ன பண்ணுறோம் நமக்கு ஒரு போர் அடித்ததுனா இது மாதிரி நம்ம வீட்டிலையே ஒரு ம செடி வளர்க்கலாம் செ நமக்கு தேவையானது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தேடி வளர்த்து நான் இயற்கையாக இயற்கையோடு இயற்கையாக நம்ம இல்லாட்டி நம்ம இன்னொரு பறவைகள் வளர்க்கலாம் அதுக்குத் தேவையான உணவுகளை நம்மளே இது பண்ணலாம்